எங்களை பற்றி சொல்லணுன்னா இப்போ என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியா நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கேன் பக்கத்தில் ஒரு நன்னிலம் அப்படின்ற ஒரு கிராமம் நம்ம படிச்சது வந்து பார்த்தம்னா ஒரு எம்டெக் டிகிரி படிச்சிருக்கோம் ஒரு எல்ஐசி ஆஃபீஸில் ஒரு ஆஃபிஸராக ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் நாங்கள் அந்த காலத்தில் படிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துது படிப்பு எல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயோம் ஒரு வறுமையான சூல்நிலையில பிறந்தும் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பெரிய ஆளாக ஆயிருக்கோம் ஒரு ஓரளவுக்கு வீட்டுக்கு வருமானம் அளவுக்கு சே வருமானம் மேரேஜ் ஆயிடுச்சு குலந்தைங்க ரெண்டு குலந்தைங்க இருக்காங்க சந்தோஷமாக தான் போய்டுட்டிருக்கு லைஃப்பு ஃப்ரீ டைம்மில் விவசாயம் பார்ப்பேன் அப்புறோம் பொது மக்களுக்கு இந்த மாதிரி எல்ஐசி பாலிசி பிடிச்சு கொடுக்கறது இந்த மாதிரி வேலைல்லாம் பார்ப்போம் அப்புறோம் அப்டே போ அதுல்லாம நிறையா பிஸ்னஸ்ஸு சை சைட்டில் எதாவது அப்புறோம் குடும்பத்தோடைய வருமானத்தை அதிக படுத்தறதுக்காக சின்ன சின்ன வேலைகள் சைடில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை செஞ்சிட்டிருக்கோம் நல்லபடியாக படிச்சோம் எங்கள் கிராமம் ஒரு நல்ல அமைதியான கிராமம் நல்லா வசதி தண்ணி வசதி உள்ள கிராமம் காவேரி ஆற்றோடைய கடைசி கடை மடை தண்ணி வந்து நம்ம ஏரியாவில் தான் வந்து பாயும் நெல் நல்லா விளையும் கரும்பு நல்லா விளையும் காய்கறி பயிர்லாம் நல்லா விளையும் விவசாயம் இயற்கை சார்ந்த சூழல் இத மேரி இடத்துல நம்ப வாழ்றது ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடைய ஆசை என்னென்னா ஒரு கவுர்மெண்ட் வேலைக்கு போகணும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணுன்றது ஒரு ஆசை அதற்காக நானும் கஷ்டப்பட்டு படிச்சிட்டுருந்தேன் படிச்சிட்டுருக்கேன் கண்டிப்பாக ஆயிடுவேன் ஒரு காலத்தில் ஒரு ஐஏஎஸ்ஸாகவோ ஐபிஎஸ்ஸாகவோ ஆயிடுவேன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்ருக்கேன் இன்னும் முயற்சி தேவை இன்னும் முன்னாடியே படிச்சிருந்துருக்கலாம் நம்ம அந்த காலத்துலலாம் குடும்ப சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமாக நம்மளோடைய படிப்பை தொடர முடியாமல் போய்டுச்சு அதற்கப்பறோம் நமக்கு தேவையான நம்மளோட அத்தியவசத் தேவையை நம்பளே பூர்த்தி செஞ்சிக்கிட்டு அதற்கப்பறோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வந்து கொஞ்சம் அமௌண்ட்லாம் சேவ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு சேவ் பண்ணி வச்சிக்கிட்டு அதற்கப்பறோந்தான் நம்ம மறுபடியும் படிப்பை கன்ட்னியூ பண்ணுறோம் படிப்பு படிச்சிக்கிட்டே தான் நான் இருக்கேன் இன்னமும் படிச்சிட்டுருக்கோம் விவசாயம் பார்த்துட்ருக்கோம் வேலைக்கும் போயிட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னும் நிறையா வாழ்க்கையில சாதிக்கணும் இன்னும் நிறையா இடங்கள்ல பார்க்காத இடங்கள்லாம் இருக்கு உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் நல்லபடியாக கூட இருக்கிறவங்கள்லாம் நல்லபடியாக பார்த்துக்கணும் ஓரு நல்ல மனுஷனாக இந்த உலகத்துல வாழணுன்றது தான் ஒரு ஆசை தேங்க் யூ